சமைப்பது பெண்கள் மட்டுமே செய்கிற வேலைன்னு அந்த காலத்தில் நினைச்சோம் இப்போ வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்க்கு போகிற காலத்தில் ஆண்கள் பெண்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்கள் எழுந்திருச்சு காஃபி போடுகிறது தோசை இட்லி இப்படி எளிய பலகாரங்கள் செய்கிறது இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க இப்போ ஆண்கள் வேலைக்கு போனாலும் வீட்டில மனைவி மார்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களும் அந்த அந்த பத்து மணிக்கு வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு சென்று சம்பாதித்தால் தான் அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்குது பிள்ளைங்கள் வந்து எதுக்கும் கஷ்டப்படாமல் அவங்களுக்கு வேண்டியதை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு இரண்டு பேரும் வேலைக்கு செயல் செல்றது தான் இந்த காலத்தில் உத்தமம் அப்படி இருக்கும்போது கணவனோ மனைவி இரண்டு பேருமே சமைக்கிறாங்க டிபன் செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனாலும் பெண்கள் மட்டுமே செய்கிற வேலை என்று நினைக்க முடியாது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பெரிய கடைங்கள்ல ஹோட்டல்லேலாம் ஆண்கள் தான் செய்கிறாங்க பெண்களால் அதிக அளவுக்கு செய்ய முடியாது ஒரு சிறு குடும்பத்திற்கு ஒரு பத்து பேர் உள்ள ஒரு குடும்பத்திற்கு பெண்களால் நிர்வகிக்க முடியும் நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் இப்போ எவ்வளதோ விசேஷங்கள் நடக்குது அங்கயெல்லாம் பெண்களால் ஹெல்ப் மட்டுமே பண்ண முடியுமே தவிர அவங்களால சமைக்க முடியாது அதெல்லாம் ஆண்கள் செய்கிறாங்க அந்தக் காலத்திலையும் சரி இப்பயும் சரி ஆண்கள் நிறைய பேரை வச்சு நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு செய்கிறதெல்லாம் ஆண்கள் தான் அந்த இடத்துல பெண்கள் வந்து உதவியாக தான் இருக்குறாங்க இப்போ பொருட்களை நறுக்கி கொடுக்குறது உறிச்சு கொடுக்குறது இந்தமாரி வேலைகள் தான் பெண்களால் செய்ய முடியும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கெல்லாம் பெண்களால் சமையல் செய்ய முடியாது இப்போ நவீன காலத்தில் காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்கள்லாம் வந்திருக்குது அதை பயன்படுத்தி செய்கிறாங்க இருந்தாலும் பெண்கள் வந்து நிறைய பேருக்கு சமைக்க முடியாது ஆண்களை போல் அப் வீட்டு வேலையில வீட்டு சமையலுக்கு வேணும்னா பெண்கள் சூப்பர் செய்யலாம் நல்லா ஆண்களை விட டேஸ்டாக செய்வாங்க ஆனால் அதிகமான பேருக்கு செய்யும் போது ஒரு கல்யாணம் மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் ஆண்கள் தான் செய்கிறாங்க அவங்களால முடியுது செய்கிறாங்க